எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டாடுறது வந்து இந்திய விடுதலை பெற்ற நாள் சொல்லுவேன் ஆகஸ்ட் பதினைஞ்சு நைன்டீன் ஃபாட்டி செவன் அன்றைக்கி நமக்கு வந்து விடுதலை கிடச்சிது பிரிட்டிஷ் ஆட்சிலேருந்து நம்ம வந்து விடுதலை நாடாக அன்றைக்குதான் வந்து அறிவித்தாங்க அதை வந்து எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம் எந்த மதமும் வந்து பர்டிகுலர் மதந்தான் கொண்டாடுணும் அப்படின்லான் இல்லை எல்லோருமே சேர்ந்துதான் கொண்டாடிட்டுருக்கோம் அன்றைக்கி வந்து தேசிய கோடி ஏற்றி அதுக்கு வந்து மரியாதை செலுத்துவோம் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு போய் தேசிய கொடி ஏற்றுவோம் அப்பறம் வந்து சாக்லேட்லாம் எல்லோருக்கும் கொடுப்போம் சின்ன பசங்க மட்டுன்னு இல்லை பெரியவங்க கூட வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு வருவாங்க அப்பறம் வந்து செங்கோட்டையில் வந்து கொடி ஏற்றுவாங்க அப்பறம் வந்து தலைவர்கள் பேச்சிலாம் வந்து நம்ம டிவியில் பார்ப்போம் இந்திய குடியரசு தலைவர்லாம் வந்து பேசுவாங்க அதுக்குப்பறம் வந்து இது வந்து வருஷம் வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு விழாதான்